ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு